எனக்கு நிறைய முட்டி வலிங்க கால் வலி நடக்க முடியறதில்ல கொஞ்சம் இருந்தாலும் வெயிட்டு அதை பற்றி கால் வலி அதிகம் ஆன்லைனில் வந்து நான் இத்தனை நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி நல்லாயிருணும்தான் அதுவும் நல்லா ஆகலை இருந்தாலும் ஒரு ஆன்லைனில் பெல்ட் தான் ஆடியேஷன் பண்ணுறாங்களேனு பெல்டை நான் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினேன் அந்த பெல்ட்டு வந்து போட்டாலே கே போட்டு நடந்தாலே காலில் வந்து பிடிக்க மாட்டேனுது கீழே இறங்கி வந்துடுது பஞ்சு பஞ்சாகவே இருக்கிது ஆனால் நல்லாவே இல்லை ஏன் வாங்கினோனு ஆகிருச்சு ஏன்னால் இப்படியாகப்பட்ட ஆன்லைனில் இப்படி கொடுத்துட்டாங்களேனு நிறைய மனசு கஷ்டம் ஆகிடுச்சி இன்னும் ஒரு நாள் நான் வாங்கவே கூடாது ஆன்லைனில் இப்படி அப்படின்ற மனசில் தோனிடுச்சு